தனியார் துறைக்கும் அரசு துறைக்கும் உள்ள வேறுபாடு தனியார் துறையில் தங்கள் பணத்தை வந் அதிகமாக முதலீடு செய்வார்கள் அதனால் அதிக வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கும்படியான பொருட்கள் வாங்கி வைப்பார்கள் அரசுத் துறையில் எல்லாேருக்கும் செலவிட வேண்டும் என குறைந்த பொருட்கள் தான் இருக்கும் தனியார் துறையில் இருப்பவர்கள் சட்டப்படி கூட வேலை செய்யா விட்டாலும் தங்கள் துறையை நடத்துவார்கள் அரசு துறையில் உள்ளவர்கள் சட்டப்படியே நடக்க வேண்டும் தனியார் துறையில் சில குறைபாடுகள் இருக்கலாம் அரசுத் துறையில் குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் ஆனால் ஊழல்கள் வந் அரசு துறையில் அதிகமாக நடக்கிறது அதை எங்கு ஊழல் நடக்கும் என்று ஸ் அரசு க கலந்து ஆய்வு செய்ய வேண்டும் லாபம் இல்லாமல் சிறந்த சேவையை குறைந்த செலவில் அரசு வழங்க யாருக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்க வேண்டும் மக்களுடைய தேவை அறிந்து பணங்கள் விரயம் ஆகாமல் பணத்தை சரியான நபருக்கு போய் அடைகிறதா செலவு பண்ணப்படுகிறதா என்று சரிபார்க்கப்படுவது முக்கியமானதாகும் நாம் கட்டும் வரி பணம் சரியான முறையில் மக்களுக்கு பயன்படுகிறதா என்பது எப்படி தெரிந்துக்கொள்லாம் என்றால் மக்களுடைய தேவைகள் என்ன அவ என்னென்ன திட்டங்கள் வ மக்களுக்கு கொடுத்துள்ளோம் என்பதை பார்த்து அந்த திட்டங்கள் மக்களுக்கு சென்றுள்ளதா என்று ஃபீட் பேக் வாங்க வேண்டும் மக்களுடைய குறையை தீர்க்க உதவ வேண்டும்